மலை ஏறணும்னாக்கா பொதுவாக சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அதாவது செங்குத்தாக இருக்கும் ப மலை அதில் பார்த்து எச்சரிக்கையாக தான் நம்ப ப க பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டுப் போகணும் போகும்போது த தேவை நிறைய தடைகள் விழாம பார்த்துக்கிட்டு நடந்து போகணும் இல்லைன்னா அப்புறம் ப இப்போ தண்ணி சாப்பாடு திங்க்ஸ் பொருளெலாம் எடுத்துகிட்டுப் போனால் சித்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு மலை ஏறலாம் செங்குத்தான மலை ஏறுறதனால எடுத்த இடத்துலப் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஓய்வெடுத்துகிட்டு மலை ஏறணும் பக்கத்திலக் கூட இருக்கிறவங்க உதவிய வைச்சும் மலை ஏறலாம் இல்லைன்னா தனியாகப் போகிறதுக்கும் பயப்படும் பயமாக இருக்கும் அதுதான் அதில் மலை ஏறதில் கொஞ்சம் க கஷ்டம்